ஆ சொல்லுங்கம்மா எங்கேருந்து பேசுறீங்கள் ஆமாங்க என்ன விசேஷம்மா நலுங்குக்கா ஆ

ஆரஞ்சு இருபது கிலோ இன்னும் நிறைய பழம் இருக்குதுப்பா இது மூணுமே போதுமா

ஆப்பிள் வந்து நூற்றி ஐம்பது ரூபாலேந்து இருநூறு இருநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்குதுப்பா உங்களுக்கு எந்த குவாலிட்டி வேணுமோ அதை தருவோம்

ஆரஞ்சு வந்து ஒன்றை ஒன்றைக் கிலோ நூறுவாம்மா ஏன்ப்பா என்ன மூணு பழம் தான் வாங்குறீங்க அது அதிகங்குறீங்க இன்னும் வாழைப்பழம் இருக்குது மாதுளை இருக்குது இல்லைப்பா பழம் வ வகை வந்து எண்ணிக்கை வந்து மூணு தான் வருது கிலோ கணக்கு அதிகம் வருதுல ஹோம் டெலிவரிக்கு தனி சார்ஜு தான்ப்பா வாழைலாம் வாங்கலையாம்மா வாழைப்பழம் தான் ரொம்ப முக்கியம் விசேஷம்னாலே வாழைப்பழம் தான்ப்பா முக்கியம் மாம்பழம்லாம் குவாலிட்டியான மாம்பழம் இருக்குது அதெலாம் வாங்கலையா

ஏன்ப்பா நல்லா குவாலிட்டியான மாம்பழம் இருக்குது யானலச்சு இருக்குது பங்கனப்பள்ளி இருக்குது செந்தூரா இருக்குது இதெலாம் வாங்கலாமே

சரிப்பா அதுக்கு தனி சார்ஜு நீங்கள் கொடுத்துட்ணும்டா ம் சரிப்பா பேக்கிங் பண்ணணுமா ஒவ்வொரு கிலோவாக இருபது இருப இருபது கிலோ கேட்டுருக்குப்பா ஒவ்வொரு கிலோவாக எப்படி தனித்தனியாக ஒருவொரு கிலோவாக

ஏன்ப்பா பேக்கிங் சார்ஜ்ஜு வேற தனிப்பா ஹலோ இது ஜிபே பண்ணுறியா ஸ்டாஃப் வர்றவங்ககிட்ட கொடுத்துடுங்கள் சரிப்பா இப்போ ஆறு ஏழு ரூபாய்க்கு மேலே ஆகும்ப்பா இதுக்கு ஏழு ரூபாய்க்கு மேலே ஆகும் அதுக்கு வந்து ஹோம் டெலிவரிக்கு தனி தனி சார்ஜ் வரும்டா ம் சரிடா ஆ சரிப்பா